சொல்லுங்க மேம் ஆ மேம் ஓகே மே ஓகேங்க லீவ் எடுத்துக்கோங்க ஆனால் எக்ஸாம் வருது கொஞ்சம் பாப்பாவை எல்லாம் ப்ரிப்பர் பண்ண வச்சுருங்க வாட்சாப் எல்லாமே அனுப்பிச்சி ஆ நீங்கள் டீச் பண்ணு ம் நல்லாதாங்க படிக்கிறாள் ஓரளவுக்கு ஆ ஒன்னுமில்ல எடுத்து சொன்னால் பாப்பா எல்லாம் கேட்டுப்பாள் ஆ அன்னன்னக்கு டீச் பண்ணது வாட்சாப்பில் அனுப்பிச்சி விட்றோம் கொஞ்சம் பாப்பாவை ப்ரிப்பர் பண்ண வச்சுருங்க எக்ஸாம் வந்துருச்சு பக்கம் அதனால்தான் ஓகே ஆ ஆ ஓகே எடுத்துக்கோங்க ஆ ஓகே மேம்